தற்போது எனக்கு பிடித்த ஆன்மீக ஆசிரியர் யார் தற்போது மட்டுமே இல்லை நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது எனக்கு ராமானுஜரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆன்மீகம்கிறது வந்துட்டு அறிவியல் ரீதியாகவும் பார்த்தவரு அவர் வெகு சில ஆன்மீகவாதிகளே ஆன்மீகத்தையும் அறிவியலேயும் சேர்த்து பார்த்தாங்க ஆரியபட்டா கலீலியோ போன்றவர்கள் மட்டுமே இந்த மாதிரி பார்த்தாங்க ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு இல்லை ரெண்டுமே ஒன்றுதாங்கறத தெரிஞ்சிக்கிட்டதனால் மட்டுந்தான் அவங்களால் புது கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு வந்து கொடுக்க முடிஞ்சுது பூஜியத்தை உருவாக்குறவர் ராமானுஜம் ராமானுஜம் பூஜியத்தை உருவாக்குறதுக்கான மு முக்கிய காரணமே என்னன்னால் ஆன்மீகபுத்தியும் அறிவியலையும் வெவ்வேற மாதிரி பார்க்கறது இல் பார்க்காம ஒரே மாதிரி பார்க்கறது இப்படி ஒரே மாதிரி பார்க்கறதுனால ஏற்படுற ஒரு நல்ல விஷயம் அவங்களால் வந்துட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மனித வாழ்வியலியும் வந்து சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ தசாவதார கதைகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமாள் பத்து அவதாரம் எடுத்தார் எல்லோரையும் வந்து வதம் பண்ணார் இதை வந்து கதைகளாக மட்டுமே கேட்காம அறிவியல் ரீதியாக பாருங்களேன் நமது மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க முதலில் தோன்றுவது மீன் அடுத்து தோன்றுவது ஆமை அடுத்து தோன்றினது பன்றி அடுத்து தோன்றினது சிங்கம் அதன் பிறகே மனிதன் அதாவது ஓரறிவு முதல் ஐந்தறிவு வ வரைக்கும் வந்ததுக்கு அப்புறந்தான் ஆறறிவு கொண்ட மனிதன் வந்து வருவான் அந்த மனிதன் வந்ததுக்கப்புறம் நல்லவர்களாகளாவே மட்டும் இருக்காங்க நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து இருக்காங்க கெட்டவர்கள் அதிகமாகி நல்லவர்கள் கம்மியாகுறாங்க கெட்டவர்கள் மட்டுமே இருக்கற உலகத்துக்கு வரோம் இப்படிதான் அறிவியல் பரிமாற்றத்தையும் இந்த பரிமாண வளர்ச்சியின் கோட்பாடுகளையும் நமக்கு தெரியாத வண்ணம் ஆன்மீகத்துக்குள்ள சேர்த்தி வச்சிருக்காங்க நமக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க வைக்கல நம்ம அறிஞ்சு கண்டுபிடிக்கணுங்குறதுக்காக வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் மறந்துவிட்டு அந்த ஆன்மீகத்தை வந்துட்டு அறிவியலோடு பார்க்க பலர் தவறிடறாங்க ஆனால் ராமானுஜர் அப்படி பார்த்தாரு எல்லா மக்களும் கோயில்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு அவர் எண்ணில் அடங்காத முயற்சிகள் வந்து மேற்கொண்டார் சைவம் பெரியதா வைணவம் பெரியதா என்று பெரிய சண்டை போய் கொண்டு இருந்தபோது ராமானுஜர் வைணவத்தை இருந்தாலும் அவர் சென்று பல ஊர்களில் பல மக்களின் வாழ்வியலை மேம்படுத்த தேவையானது எல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுத்தா வந்துட்டு அவங்க பெட்ருமென்ட்டாக இருப்பாங்க இப்போ அங்கே இருக்கற மக்களுக்கு தண்ணி வந்து பற்றல கோயில்குள்ளே ஒரு கிணறு இருக்கும் அவங்கள கோவில்குள்ளே அனுமதி அனுமதித்து அவங்களுக்கு தண்ணி கொடு மனுஷன் வாழ்கிறதுக்குதான் கட்டினது கோயில் மனுஷனை வெளியே நிற்க வைக்கிறதுக்கு கட்டினது கிடையாது அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து சொன்ன மாமேதைகளுள் ஒருவர் ராமானுஜர் அதனால் ராமானுஜர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடித்த ஆன்மீக ஆசிரியர் அதே மாதிரி அவர் கண்டுபிடித்த பூஜியம்தான் இன்றைக்கி உலக நாடுகள் உலக நாடுகளை தாண்டி விண்வெளி பயணங்கள் வரைக்கும் உதவுறது அந்த பூஜியம் அந்த பூஜியம்ங்குறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குங்கிறது இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி அறிவியலையும் ஆன்மீகமும் கலந்து பார்த்ததால் எனக்கு ராமானுஜத்தை ரொம்ப பிடிக்கும்